மனிதர்கள் எப்பொழுதெல்லாம் தங்கள் பூர்வீகத்தோடு தொடர்புப்படுத்தி கொள்ள விரும்புவாங்கன்னால் இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பூர்வீகம்னு ஒன்று இருக்கும் ஸோ அந்த ஊரில் வந்து இப்போ கோவில் திருவிழாவோ இல்லை ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் அது போல இருக்குறப்பவோ அவங்கவங்க வந்து அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் அது போல் ஃபேமிலி மெம்பெர்ஸ் கூட பேசி சந்தோஷமாக இருக்கிறது அது போல் விஷயங்கள் தான் வந்து அவங்கவங்க தொடர்புப்படுத்தி கொள்ள விரும்புவாங்க இப்போ அதுபோல் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்குன்னு ஒரு பூர்வீகம் ஒன்று இருக்குது அந்த ஊருதான் அந்த ஊரில் தான் நான் வந்து சின்ன வயசுலேருந்து படித்து வளர்ந்து எல்லாமே அதேபோல் திருவிழால்லாம் வந்தால் ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு செம்மயாக ஜாலியாக இருக்கும் அதே போல சிறுவயசில் நான் ஸ்கூல் சேர்க்கும் போதெலாம் காதில் கையை வச்சு அட்மிஷன் போட்டது சித ஏரியில்லாம் விளையாட இந்த அது போல விஷயம்லாம் எனக்கு வந்து இன்னும் மறக்காத ஒரு விஷயமா இருக்கு ஸோ இதெல்லாமே எனக்கு பசுமை நினைவுகள்